ஹலோ ட்ராவல்ஸு ஏஜென்சிங்களா சரிங்க நான் ஆப்பக்கூடல்லருந்து பேசுகிறேங்க எனக்கு ஒரு நாலு பேர் போகிற மாதிரி ஒரு சின்ன வண்டியுமே ஒரு ஆறு பேர் போகிறமான ஒரு நடுத்தரமா ஒக் அதை விட கொஞ்சம் பெரிய காரு வே தேவைங்க ஊட்டிக்கு டூரு போகிற மாதிரி இருக்கோம் அந்த நாலு பேர் போகிறதுக்கு போய்விட்டு வரதுக்கு என்ன ரேட்டாகும் ஆறு பேர் போ போகிற வண்டிக்கு என்ன ரேட்டு ரெண்டுக்கும் வித்தியாசமாக ஒரே அளவு சார்ஜுங்களா அது ரெண்டு ஒன்று ஒரே அளவுதானுங்களா சரிங்க அதுக்கு அட்வான்ஸு கீது கொடுக்கணுமா அட்வான்ஸு முன்னாடியே கொடுக்கணுங்களா புக் பண்ணிக்கணுங்களா சரிங்க தேதி வந்து இருபதாம் தேதிக்கு போகணும் காலையில் ஒரு நாலு மணிக்கு அளவில் கிளம்புற மாதிரி இருக்கணும் வந்துவிடுவிங்களா ஆ சரிங்க